சொல்லுங்கள் மேம் ஓகே மேம் எத்தனை யூனிஃபார்ம் மேம் வேணும் செக் பண்ணணும் மேம் ஓகே மேம் இது எத்தனை நாளில் மேம் வேணும் ஒன் மந்த்லாம் கஷ்டமே மேம் ஒரு மூ ஓகே மேம் நான் ஒன் மந்த்தில் கொடுக்க ட்ரை பண்ணுறேன் மேம்

வெளியில் வர்கிறவங்களுக்குலாம் ஃபோர் ஹண்ட்ரட் அப்படி பண்ணித்தரேன் மேம் நீங்கள் பல்க் ஆர்டர் தர்றீங்க நான் ஒரு த்ரீ ஃபிஃப்டி அப்படிக்கு முடிச்சுக்குலாம் மேம் வெளியே வெளியே இருந்து வர்றவங்களுக்குலாம் ஃபோர் ஹண்ட்ரடுக்கு பண்ணுறேன் மேம் உங்களுக்கு த்ரீ ஃபிஃப்டிக்கு பண்ணி தரேன்னு சொல்கிறேன் மேம் மேம் நானும் இங்கே வேலை செய்கிறவங்களுக்குலாம் பேமெண்ட் போடணும்ல மேம் சரி ஓகே மேம் லாஸ்ட்டு த்ரீ தேர்ட்டி மேம் ஓகே மேம் நாங்கள் ஒன் மந்த் அது அதுக்கு ஃபை டேஸ் முன்ன பின்ன ஆகும் மேம் நான் அதுக்கேற்ற மாதிரி தே தச்சுத்தரேன் மேம் ஓகே மேம் தேங்க்ஸ்ஸுங்க மேம் கண்டிப்பாக சீக்கிரமாக தச்சு தச்சுத்தரேன் மேம் நான் தச்சு தச்சு முடிச்சிட்டு உங்களுக்கு ஃபோன் பண்ணுறேன் மேம் நீங்கள் வந்து கலெக்ட் பண்ணிக்கோங்க ஓகே மேம் தேங்க்யூ மேம்